ஹலோ ட்ரினிட்டி ஸ்கூல் பிரின்சிபாலா மேடம் நாங்கள் ஒசூர்லர்ந்து பேசுகிறோம் என்னோட பொண்ணுக்கு வந்து இப்போ டென்த்து எக்ஸாம் முடிச்சு ஃபோர் சிக்ஸ்டி ஃபை மார்க் எடுத்துருக்காங்க அவங்கள வந்து நல்ல ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ட்ரினிட்டி ஸ்கூல் வந்து நல்லாயிருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க அதான் சரி உங்கள் ஸ்கூலில் எப்படி என்ன என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்கு அதைப்பத்தி கேட்கலான்னு ஃபோன் பண்ணங்க ஆ சரிங்க

ஆ ஆ ஆ ஆ ஆ சரிங்க

ஓ அப்படியா சரிங்க ஓ அப்படிங்ளா ம் ஆ ஆ சரிங்க அப்புறோம் நீட்டுக்கு கோச்சிங்கெல்லாம் கொடுப்பிங்களா அதுக்கு என்னங்க ஃபீஸு ஆ அப்படிங்ளா சரி ஆ ஆ ஸ்பெஷல் க்ளாஸ் வப்பிங்களா ஆஹான் அதுக்கு டைமிங் என்னங்க எட்டுமணி வரைக்குமா ஆ ஓஹோ அப்படியா அதுக்குன்னு பஸ் ஃபீஸு பஸ் இருக்குங்களா பஸ் இருந்தா பஸ் ஃபீஸெல்லாம் என்னங்க ம் ஆ இருக்கா ஆ ஆ ஆ ம்

ஒன் இயர்க்கு பேமெண்ட் என்னங்க பஸ் ஃபீஸ் என்ன ம்ஹும் அப்படிங்ளா இன்ஸ்டால்மென்ட்டில் கட்டலாமா ஆ அப்படியா சரிங்க வேறு ஸ்போர்ட்ஸெல்லாம் எப்படிங்க ஆ சரிங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆ சரி சரிங்க

ஆ சரிங்க ம் சரிங்க அப்போ நான் நேரில் வந்து அட்மிஷன் போட வரேங்க ஆ ஆ